குழந்தைங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்தக்கப்புறோம் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இந்தமாதிரி எங்களோடய ஸ்டோரிஸ்ஸு அப்புறோம் எதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ்ஸு அப்புறோம் டிவி பார்ப்போம் குழந்தைங்கள் கூட ஜாலியாக விளாடுவோம் ஜாலியாக விளாண்டுட்டு கேரம் போர்டு செஸ்ஸு அப்புறம் வெளியே எங்காவது பார்க்குலாம் கூப்பிட்டு போய் ஜாலியாக விளாண்டுட்டு அவங்களை என்ஜாய் பண்ணுகிற மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அவர்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்தமாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவர்களெலாம் சாப்பிட வச்சுட்டு அப்புறம் கிராண்ட்மதர்ஸோட ஸ்டோரிஸ்ஸு கிராண்டஃபாதர்ஸோட ஸ்டோரிஸ்ஸு முதலில் தாத்தாங்கள்லாம் இப்படி இருந்தாங்கடா தாத்தா பேர் பாட்டி பேர் இதெல்லாம் சொல்லி கொடுப்போம் அப்புறம் ஸ்கூலில் என்ன நடத்தினாங்க இந்த மாதிரில்லான் ஜாலியாக பேசிட்டு விளாண்டுட்டு அவங்களுக்கு வந்து நம்ம பேரெண்ட்ஸாக இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அவங்கள டிரீட் பண்ணணும் டிரீட் பண்ணாதான் குழந்தைங்கள் வந்து ஏதா இருந்தாலும் ஷேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி பொழுதுபோக்கு நேரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து விஷயங்களாக குழந்தைங்களுக்கு வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லி கொடுக்கணும் அப்பதான் குழந்தைங்க வந்து நம்மகிட்ட ஜாலியாக ஃப்ரெண்டு மாதிரி அப்பா அம்மா இல்லை இவங்க எங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காங்க அப்போது வந்து நம்ம வந்து எல்லாத்தையுமே அப்பா அம்மாகிட்ட வந்து ஷேர் பண்ணும் ஷேர் பண்ணாதான் அவங்க வந்து ஏதா இருந்தாலும் தப்பு சரின்னு சொல்லி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு தோணும் அப்போது குழந்தைங்களுக்கு வந்து என்னென்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சாதான் குழந்தைங்களுக்கு தெரியும் நம்ம அம்மா அப்பா எப்படி பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்கிட்ட நம்மளோடய கஷ்ட நஷ்டங்களெலாம் இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து ஷேர் பண்ணும் குழந்தைங்கள் கூட வந்து ஜாலியாக விளாடணும் விளாண்டாதான் குழந்தைங்களுக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ்டோரிஸ்லாம் பென்டிரைவ்லலாம் ஏற்றிட்டு வந்துட்டு டிவிலலாம் ஷார்ட் ஸ்டோரிஸ்லாம் போட்டு காட்டணும் அப்போதான் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரிஸ்லாம் இருக்குது இந்த மாதிரிலான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணும் அந்தமாதிரி நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஃப்ரீ டைமில் பேரண்ட்ஸ் ஒர்க் இல்லேன்னா அவங்களுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்போதுதான் அந்த சில்ட்ரன்ஸுக்கு வந்து தெரியும் பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து நம்ம உண்மையாக இருக்கணும் அப்புறம் விளாட பழைய காலத்தில் பல்லாங்குழிலாம் விளாட தெரியும் விளாண்டுட்டு இருந்தோம் நாங்கள் அப்புறோம் இந்த காலத்து குழந்தைங்களுக்கு பல்லாங்குழினால் என்னன்னு தெரியாது தாயம்னால் என்னன்னு தெரியாது கில்லி தாண்டுனா என்னன்னு தெரியாது அதனால் பல்லாங்குழினால் இதுதான் பல்லாங்குழி வாங்கிட்டு வந்து பல்லாங்குழினால் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாங்குழி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பல்லாங்குழினால் என்னான்னு சொல்லி கொடுக்கணும் தாயம் தாயம்னால் தாயம் இப்படிதான் விளையாடணும் இவ்வளோவு பாக்ஸ் இருக்கும் இப்படிதான் விளையாடணும் இது இப்படிதான் உருட்டணும் காயினெலாம் இப்படிதான் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லி கொடுக்குணும் ஃபிரீ டைமில் சில்ட்ரன்ஸுக்கு தெரியாத விஷயங்களை எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் அதை பேரெண்ட்ஸ் நீங்கதான் சில்ட்ரன்ஸுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் அப்போதான் சில்ட்ரன்ஸுக்கு வந்து தெரியும் இந்தமாதிரி இருக்குது இவங்க இந்தமாதிரி இருக்காங்க பேரண்ட்ஸ் இப்படி இருக்காங்க ஹெல்ப் பண்ணிணாங்க அப்படின்னு சொல்லி தெரியும் மற்ற பேரெண்ட்ஸ் மாதிரி நம்மளும் எதுவுமே சொல்லி கொடுக்காம பொழுதுபோக்கு நேரங்களில் நீங்களும் ஃபோன் பார்த்துட்டே இருந்தால் சில்ட்ரன்ஸ்சையும் ஃபோன் பார்க்க வெச்சுட்டே இருந்தீங்கனால் சில்ட்ரன்ஸுக்கு வந்து நாலேட்ஜே இருக்காது பேரண்ட்ஸ் ஆக நீங்கள்தான் நல்லா சொல்லி தந்து ஜாலியாக சில்ட்ரன்ஸை வந்து என்ஜாய் பண்ண வைக்கணும்